ஆ நான் விரும்புவேன் நிறையா நான் வந்து சுற்றுலா பயணிகளோட எல்லாம் நான் பயணம் பண்ண விரும்புவேன் பயணம் பண்ணுறது இல்லாமல் அவங்களோட நான் பழகுவேன் ஈஸியாக பழகிவிடுவேன் எல்லாருமே நம்ம ஈஸியாக பழகிருவோம் ஒருத்தவங்க வந்து நம்ப அவங்க கேரக்டரை பொறுத்து இருக்கு அவங்க நல்லா பேசுனாங்கன்னா நம்மக்கிட்ட நம்ம சடனாக அவங்கக்கிட்ட வந்து நம்ப பழகிடலாம் நான் நான் நான் பழகி இருக்கேன் எனக்கு தஞ்சாவூர் கோயிலை பற்றி கொஞ்சம்தான் தெரியும் ஆனால் வந்து நான் அவங்கக்கூட கொஞ்சம் பழகுனதுனால எனக்கு வந்து நிறையா விஷயம் சொல்லிக்கொடுத்தாங்க தஞ்சாவூர் கோயில் கட்டுனதெல்லாம் எனக்கு தெரியும் நான் படிச்சுருக்கேன் இருந்தாலும் அவங்க வந்து இந்த கல் சிற்பங்கள் எல்லாம் எப்படி வந்துச்சு கல்வெட்டுகள் எல்லாம் எப்படி வந்துது அப்படின் சொல்லிட்டு நிறையா சொல்லிக்கொடுத்தாங்க அது அதனால நான் சுற்றுலா பயணிகள் கூடெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க அவங்களுக்கு என்னென்ன விஷயம் தெரியுமோ அதெல்லாம் கற்றுப்பேன் அவங்க சொல்லித்தரதனால நம்ப கேட்கலாம் அவங்க எதுவும் நம்மக்கிட்ட வந்து சொல்லமாட்டாங்க எனக்கு தெரியாது நீங்கள் என்கிட்ட கேட்காதிங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க கண்டிப்பாக தெரிஞ்சவங்களாக இருந்தால் நம்ப நம்மளை புரிஞ்சிக்கிட்டவங்களாக இருந்தால் அவங்க நம்மக்கிட்ட கேட்பாங்க சொல்லுவாங்க நம்ம நிறையா விஷயம் தெரிஞ்சிக்கலாம் நம்ப இப்போ நம்ப வந்து வெளியூர் அவங்க யார்னே நமக்கு தெரியாது எப்படி நம்ப போய் பேசி அவங்க எப்படி நம்ப அவங்க நமக்கு சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது நம்ப எப்படி நம்ப போயின்னு அவங்கள்கிட்ட பேசணும் அவங்க வந்து நம்மக்கிட்ட பேசணுன்னு எதிர்பார்க்க கூடாது ஃபர்ஸ்ட்டு ஏன்னா தெரிஞ்சிக்க வேண்டியது நம்ப தான் அதனால நம்பதான் போயிவிட்டு அவங்கக்கிட்ட கேட்கணும் எதா இருந்தாலும் போய் கேட்குணும் இப்போ நமக்கு வந்து ஒரு விஷயம் தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நம்மக்கிட்ட கேட்டாங்கன்னா நம்ம சொல்லலாம் நம்ம எனக்கு இது தெ தெரியா நமக்கு தெரிஞ்சிக்கிட்டே தெரியாது அப்படிலாம் சொல்லக்கூடாது நம்ம நமக்கு தெரியாததை அவங்க சொல்லுவாங்க அவங்களுக்கு தெரியாததை நம்ப சொல்லிக்கொடுக்கலாம் அவங்க எப்படி பழகுவாங்கன்னா இப்போ வந்து நம்ப தமிழ்மொழியே இல்லாமல் அடுத்த அடுத்த நாட்டுமொழி இங்கிலிஷ் ஹிந்தி அதுமாதிரி பேசுனாக்கூட அதை வந்து நம்ப புரிஞ்சிக்கிட்டு நம்பளும் கற்றுக்கலாம் நமக்கு நமக்கு இங்கிலிஷ் வரலைன்னா அவங்க பேசுறதை வச்சு கொஞ்ச கொஞ்சமாவது நம்ப ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி தெரிஞ்சிக்கலாம் பழகுவாங்க ஈஸியாக பழகுவாங்க இப்போ வந்து ஒரு காலேஜிக்கு போகறோம் அங்கே நமக்கு யாருமே தெரியாது நம்ப வந்து வேறு ஊருக்கு காலேஜ் படிக்க போகறோம் அந்த காலேஜில் வந்துவிட்டு இந்த காலேஜ்ஜை பற்றி நமக்கு தெரியாது எதுவுமே இல்லை அந்த காலேஜில் ஒரு பொண்ணு படிக்குது போயிட்டுருக்கா அப்போ அவங்களை கூப்பிட்டு நம்ப வந்து கேட்குறோம் ஏம்மா இந்த காலேஜ் எப்படிம்மா அப்படின் கேட்கும்போது அந்த பொண்ணு நம்மக்கிட்ட சொல்லும் இந்த காலேஜ் இப்படி நல்ல காலேஜி இங்கே வந்து சேருங்கள் கோச்சிங் எல்லாம் நல்லா இருக்கும் ஸ்டாஃப் எல்லாம் ரொம்ப குட் கேரக்டராக இருப்பாங்க லெசன் எல்லாம் சூப்பராக எடுப்பாங்க கல்ச்சுரல்ஸ் எல்லாம் பற்றி நிறையா சொல்லுவாங்க நமக்கு தெரியாத விஷியத்தை வந்து ஒருத்தவங்க மூலியமா நம்ம தெரிஞ்சிக்கலாம் நமக்கு தெரிஞ்சவங்க தான் நம்மக்கிட்ட சொல்லணும் நம்மக்கிட்ட பேசுணும் அப்படின்லாம் இல்லை தெரியாதவங்களும் நம்மக்கிட்ட பேசலாம் ஆ பேசறதனால வந்து நிறையா விஷயம் நம்ம கற்றுக்க முடியும் கற்றுக்கிட்டோன்னா நமக்கும் நாலேஜ் வரும் இப்போ நமக்கு இன்னோருத்தவங்களுக்கு தெரியலன்னா அது வந்து நம்ப சொல்லலாம் இவங்களுக்கு தெரில அந்த விஷயம் தெரில அப்படின்னு சொல்லிட்டா நம்ப சொல்லலாம் அந்த விஷயத்த எனக்கு தெரியும் நான் சொல்வேன் அப்படின் சொல்லிவிட்டு சொல்லுவேன் அதுமாதிரி நிறைய நமக்கு ஒரு ஊரில் நம்பூரில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா அந்த ஊரில் வந்து அடுத்த ஊர்லர்ந்து நம்ப என்ன கற்றுக்கிட்டு வந்தமோ அந்த விஷயத்த வந்து நம்ப ஊரில் நம்ப சொல்ல முடியும் அதான் அதுக்காக தான் நம்ப வந்து நிறையா ஊராக சுற்றிப்பாக்கணும் நிறைய இடங்கள் எல்லாம் இருக்குது அதனால் சுற்றி பார்க்குணும் நிறையா பேருக்கிட்ட பேசி பழகிறதுனால நமக்கு நிறைய விஷயம் கற்றுக்க முடியும் நிறைய விஷயங்கள் தெரியும்